தம்பி நான் இப்போ தான்ப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் குடி வந்தேன் என்ட்ட கொஞ்சம் என்ட்ட கொஞ்சம் நிலம் இருக்குதுப்பா என்ட்ட கொஞ்சம் நிலம் இருக்குதுப்பா அதில் நான் வந்து பூச்செடி தான் வெச்சிருக்கேன் கொஞ்சம் அது மல்லிகைப்பூ மட்டும் தான்ப்பா என்ட்ட கொஞ்சம் கிடைக்கும் நீ கொஞ்சம் வாங்கிக்கிறீயா இல்லை நான் மல்லிகைப்பூ வித்தால் தான்ப்பா எனக்கு நான் டெய்லியும் காசு கிடைக்கும் எனக்கு எனக்கு மல்லிகைப்பூ

ஆ சரிப்பா கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா ஏன்னா அன்னன்னைய பொழப்புக்கு அதான்ப்பா எனக்கு இந்த பக்கத்தில் தான்ப்பா இருக்குது ஆ மல்லிகைப்பூ மட்டும் தான்ப்பா கிடைக்கும் ஆ பூ கொஞ்சம் தான்ப்பா இடம் இருக்குது அது ஃபுல்லாகவே மல்லிகைப்பூவா இருக்குது அதான் உங்கள் வீட்டில் மூணு பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம்ல ம் ஆ சரிப்பா தம்பி ஆ சரிப்பா ஏன்னா பூ வைக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லைல்ல இதுக்கு கூட கொஞ்சம் கணக்கு பார்க்குறீங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க ம் சரிப்பா ஆ ஆ சரிப்பா கேட்டு சொல்லுப்பா ஆ சரிப்பா தினமும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ம் ஆ காட்டுறேன்ப்பா தம்பி ஆ வெச்சிக்கலாம்ப்பா ம் ஆ சரிப்பா அப்படியே வாங்கினாலும் டெய்லியும் கொஞ்சம் தொடர்ந்து வாங்குங்க ஆ சரிப்பா தம்பி